விவசாயிகள் விவசாயிங்களை நம்ம தான் காப்பாற்றணும் அதற்கு மேலாக விவசாயம் செய்பவர்களையும் நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து தான் காப்பாற்ற வேண்டும் விவசாயம் தற்கொலை தற்கொலை செய்துகொள்வதன் காரணம் என்ன அவங்க வந்து செய்கிற பொருள் அவங்க வந்து விளைக்கிற விளைச்சலுக்கு சரியான காசுக்கு அது போகவில்லை அவங்களுக்கு சரியான லாபம் வந்து சேரலை அதனால் அவங்க அவங்க குடும்பமே கஷ்டப்பட்டு அவங்க தற்கொலைக்கு மேற்கொண்டு கொள்கிறாங்க அந்த மாதிரி நம்ம ஏன் வைத்துக்கொள்ளணும் அதற்கு தேவையான நியாய விலையில் அந்த விவசாய பொருட்கள் விற்க வேண்டும் அதுக்கு வந்து நம்ம சமூகம் ஒன்றி இருக்க வேண்டும் இந்த மாதிரி விவசாயங்க விவசாயிகளுக்கான விவசாயங்களுக்கான ஆலோசனைகளுக்கு விவசாயி சுவிதம் மொபைல் தொலைப்பேசி செயலியை மத்திய அரசு வந்து தொடங்கியுள்ளது அதற்கான எண்கள் வந்து ஒன்று எட்டு ரெண்டு சைபர் நூற்றி எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த மாதிரி தொலைப்பேசி எண்ணை மத்திய அரசு வந்து நமக்கு கொடுத்திருக்குது இதுக்கு இதுக்கும் மேலாக எங்கள் பகுதியில் மயிலாடுதுறை அந்த மாதிரி பகுதியில் விவசாயிகள் விவசாயிகள் வந்து விவசாயத் தொழிலயே தான் சார்ந்து நிறைய மக்கள் மயிலாடுதுறையை சுற்றி உள்ளார்கள் அதற்காகவே வேளாண்மைத்துறை வேளாண்மைத்துறையில் இணை இயக்குனர் வேளாண்மைத்துறை நேர்முக அலுவலகர் அந்த மாதிரியும் நிறைய செயலிகளை நம்ம அரசு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நிறைய விஷயங்கள விவசாயிகளுக்கு செய்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி விவசாயங்களுக்கு விவசாயிகளுக்கு நம்ம செய்து கொடுப்பதால விவசாயங்கள் காப்பாற்றப்படுகிறது இந்த மாதிரி விவசாயங்கள் காப்பாற்றப்படுவதால் தான் நம்மளால் நம்ம ஒன்றி இருக்க முடியும் விவசாயமும் முக்கியம் விவசாயிகளும் அதற்கு மேலாக நமக்கு முக்கியம் விவசாயிகள் தற்கொலையை தடுப்பதற்கு அவங்களோட விளைச்சல் விளைச்சல் உள்ள பயிர்கள் நல்ல விலைக்கு காய்கறிகளோ காய்கனிகளோ பயிர்களோ எது எவ்வித எவ்வித விளைச்சல்கள் விவசாயால் செய்யப்படுகிறதோ அது எல்லாவற்றும் நியாய விலைக்கு நம்ம விநியோகம் செய்ய வேண்டும்